ம் ஹலோ ஆமாம் சார் சொல்லுங்கள் ஆ சரி சார் ஓகே சார் கொடைக்கானல் சைடாக சார் ஓகே சார் நாங்கள் நீங்கள் எத்தனை பேர் வரீங்க ஓகே ஓகே நாங்கள் சிங்கிள் ஆளுக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ரட் பே பண் கேட்குறோம் அது நார்மல் ஏசிக்கு வந்து ஃபோர் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ரட் ஆவும் ஒரு பெர்சனுக்கு இப்போ வந்து ஆஃபர் போயிட்டுயிருக்கு ஏசி நாண் ஏசி இதில் பத்து பேருக்கு மேலே புக் பண்ணா அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தௌசண்ட் கம்மி பண்ணுவோம் ஃபுட்டு ஃபிரீ தான் ஆ கொடுத்துருவோம் அது வந்து நாங்கள் எங்கள் ட்ராவல் இது வந்து எங்கள் ட்ராவலுக்கு உள்ள சிறப்பு நாங்கள் கொடுத்துருவோம் ஃபுட்டு வாட்டரு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருவோம் உங்கள் ஹெல்த்து எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துப்போம் ஓகே நீங்கள் கொ கொடைக் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஆ ஓகே சார் கொடைக்கானலில் நீங்கள் எந்த பிளேஸ் எந்தெந்த முக்கியமான அந்த குணா பாறை இதெல்லாம் பார்க்கணுமா இல்லை டெம்பிள் போவணுமா ஏன்னா கொடைக்கானலில் நம்ம ஃபாரஸ்ட் சைடு அதுக்கேற்ற மாதிரிதான் கேப் அனுப்புவோம் நாங்கள் ஓகே சார் ஓகே சார் உங்களை நாங்கள் பார்த்துக்குவோம் சார் இன்னும் ஒரு டூ டேஸில் நீங்கள் புக் பண்ணாதான் எங்களுக்கு அந்த ஆஃபர் உங்களுக்கு செலக்ட் ஆவும் அதுக்கப்புறம் ஆஃபர் போய்விடும் ஓகே சார் ஓகே ஓகே சார் ம் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்